ஹலோ சார் சொல்லுங்கள் எஸ் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்

ஆமாங்க சார்

ஆ சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஆ பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக கிடைக்கும் சார் அந்த பேங்கிங் நம்ம பேங்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் இன்ஷுரன்ஸு டிமாண்ட் இன்ஷுரன்ஸு ஹோம் இன்ஷுரன்ஸு நிறையா பண்ணிக்கலாம் சார் அது சார் லைஃப் இன்ஷுரன்ஸு ஹோம் இன்ஷுரன்ஸு ஃபிபோர் எனி இன்ஷுரன்ஸ் பண்ணிக்கலாம் சார் நம்ம பேங்க்கில் பர்சண்டேஜி கூடதான் ரெண்ட்டு இன்ஷுரன்ஸு ஆல் ஆர்கனைசேஷனும் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் வாங்க சார் இல்லை சார் செக் அக்ரீமெண்ட்டில் தான் சார் கொடுக்கப் போகிறோம் ஆமாங்க சார் எமர்ஜென்ஸி ஒரு எமர்ஜென்ஸி ஒரு ஃபையர் அஃபெக்ட்டு இதுமாரி எமர்ஜென்ஸிக்கு வேணுனா வாங்கிக்கலாம் மற்றபடி அவங்களுக்கு இன்ஷுரன்ஸ் தான் ஆகும் அவ்வளோ எடுக்க முடியாது கம்மியான அமௌண்ட் வேணுனா எடுத்துக்கலாம் ஆமாம் சார் இன்ட்ரஸ்ட்டு இன்ட்ரஸ்ட் அதிகம் தான் சார் ஆ தேங்க்யூ தேங்க்யூ ஆ தேங்க்யூங்க சார் வாங்க ஆ ஆ நன்றி சார்